எனக்கு பிடிச்ச மலை ஏற்றம்னால் நான் மலை மலை பகுதியில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர்ல வந்து இங்கே புதூர் நாடு இருக்குது அந்த மலை ஏறும்போது ரொம்ப பயமாக இருக்கும் ரோடு வசதி எல்லாம் இல்லாமல்தான் இருக்குது அதேபோல் ஏலகிரி மலை இருக்குது அது வந்து ஒரு சுற்றுலா தலம்ன்னு கூட சொல்லலாம் அது அதுமாதிரி இருக்குது அங்கே கொஞ்சம் ரோடு வசதி நல்லா இருக்குது கிராமத்துக்கும் போகிறதுக்கான வசதிகளெல்லாம் இருக்குது நாம் இன்னும் எந்த மலையின்னு நான் அதில் கொடைக்கானலுக்காக போயிருக்கிறேன் அந்த ரோடும் வந்து மலை ஏறும்போது பகுதிகள்ல வந்து நல்லா இயற்கை பார்க்குறமாரி இருக்கும் கீழேருந்து மேல வீடுகள் எப்படி தெரியுது ப மரங்கள் எப்படி தெரியுது எந்தெந்த இடத்துல நீர் நிலைகள் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும் அந்த ம ஏற்காடுடைய மலைக்கும் போயிருக்கிறேன் அங்கெல்லாம் என்ஜியோ ஃபீல்டில் இருக்கிறவுங்கோ அதுதான் போயிருக்கிறேன் நான் போன மலைப்பகுதி எல்லாமே வந்து என்ஜியோ ஃபீல்டில் இருக்கிறவங்க கூடதான் போயிருக்கிறேன் மீட்டிங்க்காகதான் போயிருக்கிறேன் அதே போகிறப்ப கொடை ஏற்காடுக்கு போயிருக்கிறேன் ஏற்காடுலையும் வந்து மலை ஏறும்போது நல்ல வசதியாகதான் இருக்குது ரோடு நல்லா இருக்கும் அது க போகிற ம போகிறது வந்து கஷ்டம் தெரியாது அதனால ஏற்காடு இது வரையும் நான் நாலு மலை வந்து ஏறிக்கிறேன் ஏறிக்கிற அனுபவங்கள் இருக்குது எல்லா இடத்துலையுமே எங்கள் கூட வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கூடதான் நான் போயிருக்கிறேன் புதூர் நாடுக்கு வந்து டூ வீலர்லே போகும்போது கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கிறமாரி இருந்துச்சு இந்த இனிமேலுக்கு இந்த ஊருக்கே வரக்கூடாது ஏன் ரோடு வசதி இல்லாமல் இருக்குது நம்ம கூட கூட இருக்கிற ஸ்டாஃபுங்களை கூப்பிட்டுன்னு வந்து எதனா ஒன்னு ஆயிடுச்சின்னா யார் பொறுப்பேற்றுப்பாங்க அதனால் வந்து நம்மளுக்கு மலை ப மலை பகுதியே வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்தேன் அதே போல் ஏலகிரிக்கு போயிருக்குறேன் அதே டூ வீலர்லதான் ஆனால் அந்த ஃபீல் எதுவும் வரல ஓகேவாதான் இருக்குது புது இது ம ஏற்காடுக்கும் கொடைக்கானலுக்கும் பஸ்லதான் போயிருக்கிறேன் கார்ல போயிருக்கிறேன் அங்கே வந்து நீர் வீழ்ச்சிகள் வந்து வந்துட்டு இருக்கும் கொடைக்கானல் போகிற இடத்துலையே அதை நல்ல ஃபீல் இருக்கும் அங்கே வந்து இப்போ சில்னெஸ்ஸாக இருக்கும் கொடைக்கானல்ல வந்து ஒரு பெரிய ஹோட்டல் அங்கே நல்ல வசதி நல்ல சாப்பாடு அது மாதிரியெல்லாம் இருக்கும் அங்கே போய் நம்மள் அளவுக்கு சாப்பிட முடியல நல்ல அது நிறையா சாப்பிட்ற பொருளை வச்சிப்பாங்கள் அது பார்க்கம்போதே வயிறு நொம்புனமாதிரி இருக்கும் அதனால அந்த அந்த ஃபீலை எப்போயுமே மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் ஃப்ரீடமுன்ற ஒரு என்ஜியோ வந்து எங்களுக்கு கூப்பிட்டுன்னு போய் ட்ரைனிங் கொடுத்தாங்க ஏற்காடுக்கு போனோடன கொடைக்கானல்னாவே ஃப்ரீடம் என்ஜியோ ஞாபகந்தான் வரும் கொடைக்கானல் ஏற்காடுனு சொன்னமுன்னால் தொழில்கூட்டமைப்புதான் வந்து இங்கே மீட்டிங் போடுவாங்கள் இதுக்கு எப்போ எடுத்தாலும் தொழில்கூட்டமைப்புதான் வந்து ஏற்காடில் மீட்டிங் போடுவாங்கள் அதேபோல் புதூர் நாடுக்கு எங்களுடைய என்ஜியோ சார்பாகதான் நாங்கள் ஃபீல்டுக்காக போனோம் அதேபோல் ஏலகிரிக்கும் எங்களுடைய என்ஜியோ சார்பாகதான் ஃபீல்டுக்கு போயிருக்கிறோம்